மனநல பிரச்சனை அப்படின்னா அதைப்பத்தி எனக்கு முழுசாக தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மனநல பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து மனநல பிரச்சனை இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது அது தெரியாம அவங்களுக்கு இருக்கும்போது அதை எப்படி வந்து அவங்க வெளியில சொல்லுவாங்க சைக்கார்ட்டிஸ்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் மனநல பிரச்சனைக்கு சைக்கார்டிஸ்ட்கிட்ட கூட்டு போவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்றதே அவங்க அதை தெரிஞ்சிக்கணும்ல அவங்களுக்கே அது தெரிஞ்சிக் அவங்களுக்கே அது தெரியமாட்டேங்கிது இருக்குது நிறைய மையங்கள்லாம் இருக்குது சைக்கார்டிஸ்ட்லாம் இருக்காங்க கவுன்சில் தருவாங்க பேசுவாங்க இதெலாம் இருக்குது அவங்க இந்தமாதிரி பிரச்சனைங்க இருக்குது ஆனால் இது வந்து தீவிரமாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக போய் சைக்கார்டிஸ்ட்டை தான் போய் பார்க்கணும் தீவிரமாக இருக்கிறத எப்படி கண்டுப்பிடிக்கிறதுனா தனியாக உட்காந்து பேசுகிறது எப்போ பார் அப்படே ஒருமாதிரி டையடாக சோர்வாக தனியாக உட்காந்துட்டு தனியாக பேசிக்கிறது ஒருமாதிரி பதட்டமாக உட்காந்ட்ருக்கறது யார்கிட்டேயுமே சகஜமாக பேச முடியாமல் தனியாக அவங்க ஒரு உலகத்துல அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நினச்சிக்கிட்டு அப்படியே அவங்க ஒரு உலகத்துல இருக்கிறது இப்படிலாம் இருந்ததுன்னால் அது தீவிரமாக ஆயிடும் இது வந்து சமூகத்தில் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நாள் ஆயிடுது சமூகத்தில் மறைக்கிறாங்கன்னா இல்லை சமூகத்தில் இப்போ யாரும் மறைக்கிறதுலாம் கிடையாது அதுக்குன்னு தனியாக டாக்டரு சைக்கார்டிஸ்ட்லாம் வந்து வந்துட்டாங்கன்றதனால நம்ம அவங்ககிட்ட கூட்டுப் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி கவுன்சில்லாம் பண்ணி நம்ம அவங்கள காப்பாத்திடுறோம் அதிலருந்து அவங்க மனநல பிரச்சனை வரதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க எப்படி சொல்கிறது டிப்ரஷன் தான் மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எதையோ ஒன்னுத்த போட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு டிப்ரஷன் ஆகி தனியாகவே இருந்து தனிமையிலையே வாழ்ந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க அவங்க கூட யாரும் இல்லை தனியாகவே இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் தனிமையாக இருந்திருப்பாங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஒரு டிப்ரஷன்னாக இருந்திருக்கும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஏதோ ஒரு டிஸ் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு யோசனையோ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அந்த யோசனையிலே அவங்க வாழ்ந்துகிட்டும் இருந்திருந்துருப்பாங்க மனது அளவில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஃப்ரெண்டோ இல்லை ஃபேம்லியில யாரோ ஒருத்தவங்கக்கிட்டயாவது நம்ம யார்கிட்டயாவது நம்ம நமக்கு இருக்கிற பிரச்சனையோ இல்லை எதையோ ஒன்னுத்த நம்ம சொன்னோம்னா நமக்கு இருக்கிறதுல பாதி குறைஞ்சிரும் ஆனால் அதை யாரும் பண்ணாமல் இருக்கிறதுனா அது ஒரு சிலவங்க பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க மனசுக்குள்ளே வச்சு அதை பற்றி யோசிச்சு பெரிய பிரச்சனையாக்கி அதை தீவிரமாக்கி பெரிய பெரிய பெரிய பெரிய டாக்டர்கிட்ட போய் சைக்கார்டிஸ்ட்கிட்ட போய் அதை சரி பண்ணுற அளவுக்கு வளர்த்தர்றாங்க இது வந்து பார்க்கறதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சின்ன பிரச்சனையாகதான் இருக்கும் ஆனால் இது வளர வளர வளர இது பெரிய பிரச்சனையாகிடும் இதோடய தீவிரத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கறாங்க அதை வந்து அது அவ்வளோ பெருசாக ஆகின்றதே அவங்களுக்கு தெரியமாட்டேங்கிது அவங்க அதுலேருந்து வெளியில வரணும்னா அவங்களுக்கு வந்து கவுன்ஸ்லிங் தேவை அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும் இதெல்லாம் இருந்தால் மட்டுந்தான் அவங்களால் இதுலேருந்து வெளியில வர முடியும் இதுதான் இப்போதைக்கு இங்கே நடக்கிறது இந்த சமூகத்தில் இதுதான் நடக்குது இதை யாரும் மறைக்கலை அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அவங்களை நம்ம பார்த்துக்குறோம் இதுதான் இதுதான் இப்போதைக்கு நடக்கறது இந்த பிரச்சனையால் நம்ம அவங்கள தனியாக விட்டுறக்கூடாது அவங்க கூட இருந்தே அவங்கள பார்த்துக்கணும் இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு உதவியாக பண்ணுறது அவங்களுக்கு அதெல்லாம் உதவியாக இருக்கும் அந்த பிரச்சனைலேருந்து அவங்க வெளியில வரதுக்கு அவ்வளோதான்